வீட்டுக்கு முன்னாடி ரெண்டு பூச்செடி வச்சுருக்கேன் சுண்டை செடி வச்சுருக்கேன் இதெல்லாம் கொஞ்சம் ஆர்வமான வேலை ஆர்வமான வேலையெல்லாம் வந்து அது வந்து பயன்படுத்துகிறதே நாம் டெய்லி தண்ணி ஊத்தணும் அது பாங்கு பாக்கணும் கோழி இதெல்லாம் பாதிக்காதளவுக்கு பார்த்துக்கணும் இப்போ மாதுளஞ்செடி காய்க்கு வந்துடுச்சு அதில் நாலஞ்சு பிஞ்சு இருக்குது அது பழுத்ததுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கிலோ பழம் ஆகும் அது நம்ம வீட்டு செலவுக்கு ஆகும் அப்படி வந்து நான் நல்லா பயிரிட்டோம்ன்னா நல்லா நம்ம வீட்டு செலவுக்கு தேவையானதை எடுத்துக்கலாம் அதுமாரி வந்து நான் பயிரிடணும் அப்படின்னு நான் நெனைச்சிகிட்டு இருக்கிறேன் அதுக்கு தகுந்தமாரி கொஞ்சம் தண்ணி வசதி கம்மியாயிருக்குது அதுக்கு தகுந்தமாரி நான் பயிரிட்டுக்கிறேன்